ஆ வணக்கம் சார் சார் வணக்கம் என் பேர் தமிழரசன் நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்டிக்ல இருக்கேன் உங்கள் சொமேட்டோ கம்பெனியில் வந்து டூ இயர்ஸாக நான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் ஸோ உங்க சர்வீஸெல்லாம் குட் குட் சர்வீஸ் சார் நோ ப்ராப்ளம் சார் பட் டைமிங் ஆ டைமிங்லாம் குட் குட் சார் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸுலாம் கரெட்டாக இருக்குது சார் வேற ஒன்றும் தப்பு இல்லைங்க சார் பட் வந்து ஆன்லைன் ஃபுட் வந்து ப்ரைவேட்ல ஆ ப்ரைவேட்ல கரெக்டா கரெக்டா பண்ணுறாங்க சார் ஸோ என்னன்னு பார்த்திங்கனா என்னோடய அகௌண்ட் வந்து ஆட்டோமேடிக்காக வந்து பேமண்ட் மெத்தட்டாகுது சார் ஸோ அது மட்டும் கொஞ்சம் டீஆக்டிவேட் மட்டும் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ஸோ வந்து ஆ ஓகே சார் ஆ டூ இயர்ஸாக சாப்பிட்டு வாங்கி வாங்கிட்ருக்கேன் சார் உம் ஓகே சார் ஆமாம் சார் ஆ சார் ப்ரவடிங் ப்ரொவடிங்லாம் சார் குட் சார் பட் வந்து ஆட்டோமேட்டிக் பேமண்ட் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார் நான் வந்து டேரேக்டாக அமௌண்ட் செலுத்த பே பண்ணிக்கிறேன் சார் அகௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுக்க வேண்டாம் சார் நான் வந்து கே கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி கொடுத்துட்றேன் சார் ஸோ வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவேலபுல் ஆ ஓகே சார் ஆ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்றேன் சார் அதனால் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பேமண்ட் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் ஏ அகௌண்ட்லருந்து டீஆக்டிவேட் பண்ணுங்க சார் தேங்க்யூ சார்